எனக்கு ரொம்ப க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் படிக்க பிடிக்கும் அது அவர்களோட அவங்க கண்டுபிடிக்கிற விதம் அதெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரலாகவே எனக்கு க்ரைம் ஸ்டோரீஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் பட் அதில் அழ வச்ச விஷயம்ன்னா அதில் படுற கஷ்டத்தை அவங்க அந்த கிரிமினல் மூலமாக படுற கஷ்டங்களையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நான் எப்போவுமே அழுதுவிடுவேன் அந்தமாதிரி கதைகள்லாம் பார்க்கும்போது அவங்கள சாதாரணமாக நமக்கு படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ இப்போ அடிக்கிறாங்க கொடுமை படுத்துறாங்கன்னா நாமளே அவங்கள அடிக்கணும் போல் ஒரு ஆர்வம் வரும் அந்த மாதிரியான உணர்ச்சி வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போதும் வரும் அந்தமாதிரி ஒரு உணர்வு தான் படிக்கும்போது அது எப்படி கண்டுபிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால எனக்கு இந்த க்ரைம் ஸ்டோரீஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும்